ஆக்சுவலி அந்த ட்ரெஸ் வந்து போட்டிருக்கம்போது வந்து ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்தது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான் வந்து அது போட்டு ஒரு வாங்கி ரெண்டு வாரம் ஆகுது ஆனால் ஒரு நாலஞ்சு வாட்டி போட்டிருப்பேன் ஆனால் போட்டு கொஞ்ச நாளிலே வந்து அது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஃபேடாக ஆரம்பிச்சிடுச்சு அது வந்து கொஞ்சம் டார்க் பிங்க் கலர்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து கொஞ்சம் ஃபேடாக ஃபேடாக கலர் வந்து நிறைய வந்து அதுலேருந்து போயிடுச்சு கொஞ்சம் ஒரு மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு வாங்கினப்ப பார்த்த ஒரு நான் ஒரு மூணு நாலு வாட்டிதான் போட்டிருப்பேன் அதுக்குள்ளே ஒரு மூணு நாலு வாஷ்லேயே வந்து அது ஃபேடாகிடுச்சி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதோடய ஸ்டிச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூசான மாதிரி இருந்தது நாங்கள் ஒரு வாட்டி போடும்போது லைட்டாக நான் ரொம்ப ஹெவியாயெல்லாம் போடல லைட்டாகதான் நல்லா ஜென்ட்டிலாகதான் போட்டேன் பட் வந்து அது வந்து அந்த சைடில் வந்து கொஞ்சம் கிராக் ஆகிடுச்சி என்னது இது இவ்வளோ சீக்கிரம் ஸ்டிச்சஸ் வந்து அவ்வளோ வீக்காக இருந்தது அது அம்பர்ளாக சுடி அப்படின்றதுனால நான் அதை வந்து இது பண் ஸ்டிச் பண்ணவும் கொடுக்கல ஆனால் வந்து அது ரொம்ப வீக்காக இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் அது சும்மா இழுத்தவொடனேயே அது வந்து பிஞ்சிடுச்சு